தமிழ் மொழியோட சிறப்புன்னா நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மொழி வந்துடுச்சு இது வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் இது தாய் மொழியாக இருக்கு தமிழ் பேசறவங்களுக்கு தமிழ்நாட்லே இந்தியா அளவுலேயே இல்லை இந்தியா அளவில் கூட இல்லை இந்த இலங்கை சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்தில் கூட ஆட்சி மொழியாக கூட இதெல்லாம் பேசுது தமிழ் தமிழ் மொழியோட சிறப்பு வந்து நிறைய இருக்கு இலக்கியமாக இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ ரீசண்டாக நடந்த திருச்சியில் ஒரு இது நடந்துச்சு அதில் கூட நரேந்திர மோடி வந்திருந்தாப்புல அவர் கூட சொன்னார் தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழி அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது அந்த மாதிரி சொல்றப்போ தமிழ் பேசுகிற நம்மளுக்கு ரொம்ப பெருமை தான் அவர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர் அவரே சொல்றப்போ தமிழ்மொழி எவ்வளோ சிறப்புன்னு நான் சொல்லத் தேவை இல்லை உங்களுக்கே புரியும் அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக தமிழ்மொழினா ரொம்ப இது தான் இப்போ வெளிநாட்டில் இருந்து கூட தமிழ் வந்து பேசி கற்று கற்றுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த அமெரிக்கா இதில் சீனா இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டில் நிறைய பார்க்க முடியுது தமிழ் அவங்க கூட ஒரு அளவுக்கு நல்லா தான் கரெக்டாக தான் பேசுறாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே கொஞ்சம் தமிழ் பேசறதுக்கு ரொம்ப திக்குகிறாங்க தடுமாறுகிறாங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்புறம்

தமிழ் தமிழ் வந்து தனி மொழி தான் தமிழ்லே மற்ற மொழியோட கம்ப்பேர் பண்றப்ப தமிழ்மொழி தான் கொஞ்சம் சிறந்தது